லாஸ்ட் வீக் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்போ எஃப் த்ரீ மொபைல் ஆடர் பண்ணிணேங்க அது ஒன் வீக் கழிச்சுதான் லேட்டாகதான் வந்ததே டெலிவரியே லேட்டாகதான் நடந்துச்சு சரி டெலிவரி பாய் வந்து கேஷ் ஆன் டெலிவரிதான் கொடுத்துருந்தேன் டெலிவரி பாய் வந்துட்டு ஒன் வீக் கழிச்சு கொடுக்கறப்ப ஓபன்ட் சீல் டெலிவரி பாய் வந்துட்டு காசை வாங்கிட்டு கிளம்பிட்டான் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டான் அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியின்னு இருந்ச்சு காசை கொடுத்துட்டு அனுப்பிட்டேன் ஃபோன் வந்துட்டு ஓபன்ட் சீல் ப்ரேக்காயிந்துச்சு அதை டெலிவரி பாய் போன அப்புறம்தான் நான் பார்த்தேன் ஓபன்ட் சீல் ப்ரேக் ஆகிருந்ச்சு அப்புறம் உள்ளே பார்த்தா சார்ஜ் இல்லை ஹெட் ஃபோன்ஸ் இல்லை எதுவுமே இல்லை வெறும் மொபைல் மட்டும் இருக்குது அப்புறம் அது செகண்ட் ஹேண்ட் மொபைல் மாதிரியே தெரியுது பார்க்கறதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மொபைல் மாதிரியே நான் வாங்கின புதுசாக வாங்கின மாதிரியே இல்லை நேரில் போய் வாங்கிறத விட ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியாக இருக்குதுன்ட்டுதான் நான் ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் பண்ணிணேன் பார்த்தா அதுவே இவ்வளோ இதாக கொடுக்கறப்ப நான் எதை நம்பி ஆர்டர் பண்ணுறது நேரில் போய் வாங்கிறதுக்கான இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் ப்ரேக் ஆகிருக்கு எனக்கு வந்து பார்த்த உடனே ஷாக்காயிடுச்சு இப்போ ஃப்ளிப்கார்ட் இத்தனை லாஸ்ட் டைம் கூட ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணிணேன் அது நல்லாதான் வந்துச்சு நல்ல கமெண்ட்ஸ்தான் கொடுத்துருக்கேன் இந்த டைம் பார்த்தா இந்த மாதிரி கமெண்ட் வந்துருந் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நடக்குதுன்ட்டு நான் எதிர்க்கூட பார்க்கலேங்க இப்படி வந்துடுந்ச்சு வந்து உங்கள் டெலிவரி பாயை ஃபோனை வாங்கிட்டு போயிவிட சொல்லுங்க என் காசை ரிட்டர்ன் பண்ணிவிட சொல்லுங்க நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் வெளியே நேரிலே போய் வாங்கிக்கிறேன் டெலிவரி பாய் மட்டும் வந்து அனுப்பிவிட்டு மொபைலை வாங்கிட்டு போயிவிடுங்க ஒரு சார்ஜ் இல்லை பழைய ஃபோன் மாதிரி இருக்குது இது ஒரு புது ஃபோன் ஓப்போ எஃப் த்ரீ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தான ஃபோன் மாதிரியே எனக்கு தெரில இது பழைய ஃபோன் எப்படியும் நான் பார்த்ததால தெரிஞ்ச்சு இல்லைனா என்ன ஆகிருக்கும்